எங்கள் ஊர்லேருந்து பாரம்பரியமாக விளாட்ற விளையாட்டுகள நிறைய இதை பின்பற்றி இன்னும் அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்துகிட்ருக்காங்க அதில் ஜல்லிக்கட்டு கபடி குண்டு பம்பரம் இந்தமாரி நிறைய விளையாட்டுகளிருக்கு அதில் வந்து இடையில வந்து ஜல்லிக்கட்டு வந்து பீட்டாங்கிற ஒரு நிறுவனம் இந்தமாரி காளைகள்லாம் துன்புறுத்துகிறாங்க அதனால் அந்த காளைகள் ரொம்ப துன்ம்புறுது இந்த விளையாட்ட தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டுகிட்ருந்தாங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடு வந்து நல்லா பால் கறக்கும் அதில் நிறையா சத்து இருக்குது அது ஒழிக்கிணுங்கறத்துக்காக அவங்க ஜல்லிக்கட்டு வேணாம் அந்த நா அந்த நாட்டு மாடுகளே வேணாம் அப்படின்னு அந்த இனத்தை அழிக்கறத்துக்காக அவங்க அப்படி சொன்னாங்க அவங்க கம்பெனி வர்றத்துக்காக ஆனால் நம்ம தமிழர்கள் அதை விடாமல் ஜல்லிக்கட்டு விடுணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி லட்ச கணக்கான பேர் லட்ச கணக்கான மக்கள் மெரினா பீச்சு நிறையா ஊர்ல சின்ன ஊரர் எல்லா ஊர்லயுமே போராட்டம் பண்ணாங்கள் அதை மீட்டும் எடுத்துட்டாங்கள் இனிமேல் அந்த ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியத்தை விட ஆரம்பிச்சிடுவாங்கனு போராட்டத்து மூலயமா அரசு சொல்லிட்டாங்கள் அப்புறம் கபடி கபடிலாம் இன்னும் நம்ம தாத்தா முன்னோர்கள் எப்படி விளாட சொன்னாங்களோ அந்த முறைப்படி விளாண்ட்டுட்ருக்கோம் எப்பட்னா இப்போ இப்போ நிறையா இடத்துல மேட்ச் வைக்கிறப்ப வெயிட்டுக்கு தான் வைக்கிறாங்க இப்போ ஐம்பது கிலோ அறுபது கிலோ அந்தமாதிரி வைக்கிறாங்க அந்தமாதிரி வைக்கிறப்ப நம்ம வெயிட்டு அதிகமாக காமிக்காமல் இருக்கிறத்துக்கு என்ன வழி என்ன உணவு சாப்புடணும் இப்போ நம்ம ஐம்பத்ரெண்டு கிலோ இருக்கோம் ஆனால் ஐம்பது கிலோ மேட்ச் விள்ளாட போகணுன்னா அதுக்கு நிறைய இது சொல்லிருப்பாங்கள் இந்தமாரி நைட்டு சாப்பிட நைட்டு போகிறப்ப ஒரு ரெண்டு சப்பாத்தி காலையில் மேச்சாட போகிறோன்னா காலைலே ஒரு நாலு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும் அந்தமாரி சொல்லிருப்பாங்கள் அப்புறம் அப்படியும் வெய்ட்டு காமிக்கமுடில்லனா நம்ம அந்த எங்கே வெயிட்டு மிஷின் இருக்கோ அதை சுற்றி ஏதாவது க்ரௌண்ட் மாரி இருந்தால் அங்கே சீக்கிரமாக ஓடிட்டு இல்லை வாயிலை சக்கரை போட்டு ஓடி வந்து நம்ம வெயிட்டு போடுவோம் அப்படி பண்ணோம்னால் வெயிட்டு கொஞ்சம் குறையும்